தமிழகத்தில் மிகப் பெரிய தொழில் நிறுவனங்கள் கொண்ட ஊர்களில் கோயம்புத்தூரும் ஒன்று அதனால் தான் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்வாங்க ஏன்னால் இங்கேதான் ஜவுளி உற்பத்தி வந்து நிறையா நட இருந்துச்சு இப்போது நாளுக்கு நாள் வளர்ச்சியில் ஜவுளி உற்பத்தி மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஐடி செக்டார் விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள் அப்புறம் எலெக்ட்ரிக் எலெக்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அதோடய உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் இந்தமாதிரி நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது கோயம்புத்தூருக்குன்னு முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பாத்தோம்னா ஐடி செக்டார்ஸ் அப்புறம் டெக்ஸ்டைல் அதைவிட முக்கியமாக நகைத்தொழில் நகைத்தொழிலுங்கிறது வந்துட்டு ஒரு மிகப் பெரிய அடையாளமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள்னு சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா எல் அண்ட் டி இருக்குது பிரிக்கால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சிஆர்ஐ பம்ப்ஸ் அப்புறம் மஹேந்திரா நிறுவனம் இந்தமாதிரி நிறையா நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுமட்டும் இல்லாமல் சிறுகுறு சிறுகுறு நிறுவன தொழில் அடிப்படையாக கொண்டும் நிறையா உற்பத்தி சார்ந்த தொழில்களும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது கோயம்புத்தூருங்கிறது ஒரு தொழில் சார்ந்த அடையாளம் வந்துக்கிட்டே தான் இருக்குது